வணக்கம் ப்ளேஸ்மெண்ட் ஆஃபிஸர் பேசுறீங்களா ஓகே நான் பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன் துபாயில் எதாச்சும் ஜாப் வேக்கன்ஸி இப்போ ப்ரிப்ஃபேர் பண்ணிருக்கேன் ஓகே மேம் ஓகே மேம் நீங்கள் எந்த டேட் சொல்லுறீங்களோ அந்த டேட்டில போகலாம் மேம் ஓகே மேம் ஆ ஓகே மேம் ம் ம் ஆ ஓகேங்க மேம் ஓகேங்க மேம் ஓகே மேம் ஆ ஓகேங்க மேம் ஓகே மேம் ஃபுட்டு எந்த இடத்துல ஸ்டே பண்ணணும் அந்த மாதிரியான இது டீட்டைல் கிடைக்குமா மேம் ஓகே மேம் ஓகேங்க மேம் ஓகேங்க மேம் ம் ஓகேங்க மேம் ஃபர்ஸ்ட் மந்த் சேலரிங்களாங்க மேம் ஓகேங்க மேம்

ஓகேங்க மேம் அதான் ஃபஸ்ட் மந்த் சேலரிலருந்து எடுத்துக்குவீங்களா ஆ ஓகேங்க மேம்

ஆ ம் ஓகேங்க மேம்